இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மாடல் மாடலான ட்ரெஸ்ஸுங்க வந்திருக்கு வெளிநாட்டில் போடுகிற ட்ரெஸ்ஸை விட அவங்க பைஜாமா மா ஒரு டீசெட்டு ஒரு பனியனு அப்படி போட்டு போவாங்க ஆனால் நம்ப இடத்துல அப்படி கிடையாது ஒரு திருவிழா ஒரு பண்டிகை அப்படினா சேரி கட்டுவாங்க தாவணி பாவாடையை கட்டுவாங்க வேஷ்டி சட்டை போடுவாங்க இப்படி நம்ப தமிழ்நாட்டில் இந்த ட்ரெஸ்ஸுங்க அவ்வளோ ஒரு நல்லா பிடிச்சிருக்கும் அவர்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுன்னு அழகாக போவாங்க அதுக்கப்புறம் சமையல் அப்படி பார்த்திங்கன்னா நம்ப இடத்துல இட்லி பூரி சப்பாத்தி வெளிநாட்டில் சப்பாத்தி பூரி அங்கே அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அவங்க காய்கறி போட்டது நம்ப இடத்துல சாதம் ரசம் சாம்பார் அப்புறம் தயிர் சா அப்படி சாப்பிடுவாங்க நல்லா சமையல் வந்து நல்லா இருக்கும் நம்ப தமிழ்நாட்டில் கல்யாணம் அப்படினு பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா ஜாலியாக கொண்டாடுவாங்க அவங்க கல்யாணம் அப்படி இருக்கும் போது நல்லா ரெண்டு நாள் சொந்தகாரங்க அவர்கெல்லாம் வந்து ஜாலியாக ஆடி பாடி அந்த மாதிரி ஆனால் நம்ப இடத்துல அப்படி கிடையாது ஒரு நாள் நாளும் நல்லா சந்தோஷமாக கோயிலுக்கு போவாங்க நல்லா சொந்தகாரங்க நிறைய பேர் வருவாங்க நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவங்கள் கூட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவாங்க நம்ப தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம்